இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல கூட ஸ்கூலுக்கு போக முடியாத குழந்தைங்களுக்கு கூட இல்லம் தேடி கல்வி மூலயமா அவங்களுக்கு வந்து கல்வி கற் கல்வி வந்து சொல்லித் தரப்பட்டுச்சு அவங்க அதனால அவங்க வந்து கல்வியறிவை பெற்றுக்கிட்டாங்கள் ஏ அதனால் கொஞ்சம் வளர்ச்சியும் பெற்றது முன்னேற்றமும் அடஞ்சிருக்காங்கள் அதே மாதிரி அரசுப் பள்ளிகள்ல வந்து எப்படின்னா அவங்களுக்கான சீருடை அப்புறம் உணவு அப்புறம் நோட்டு புத்தகம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு இப்போ பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஆயர ஆயருபா போ கவுர்மெண்ட் வந்து அலோன்ஸ் பண்ணிருக்காங்கள் இது வந்து ஒரு ஊக்குவிப்பு மாதிரி அவங்க நல்லா படிக்கிறதுக்காக ஒரு ஊக்குமளிக்கிற மாதிரி இருக்குது அதுல்லாமல் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே அங்கே வந்து அரசுப் பள்ளியில் வந்து இருக்குது கம்ப்யூட்டர் வசதியாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது இதனால் மா ஈரோடு மாவட்டம் அதாவது எங்களோட மாவட்டத்தில் வந்து ஒரு முன்னேற்றங்கள் அடஞ்சதாக எங்களுக்கு வந்து தோணுது